சுற்றுலா பயணிகளோட என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை சொல்லச் சொல்லி சொல்லியிருக்கு நான் குறிப்பாக அந்த பொள்ளாச்சி ஆழியார் அணைக்கட்டு பாத்துருக்கிறேன் அங்கே பார்க்கெல்லாம் இருக்குது நிறைய சுற்றுலா பயணிகள் நிறைய வந்துருக்கிறாங்க அவங்க வந்து பல மணி நேரம் அங்கே உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு பிள்ளைகளோட எல்லாம் கொண்டாடி தூரிகள் அப்புறம் சறுக்கு கிறுக்குகள் எல்லாத்தையும் விளையாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த சமயத்தில் நானும் அவர்களோடு கலந்து கொண்டிருக்கிறேன் நல்ல ஒரு ஒரு நட்புமுறையில் நல்லா பேசுவாங்க வெளியூர்கள் அதாவது தமிழ்நாட்லருந்து பல மாவட்டங்கள்லேருந்தும் வந்திருப்பாங்க அங்கே பார்க்கக்கூடிய நல்ல காட்சியெல்லாம் அங்கே இருக்குது அப்புறம் அந்த கலர் மீன் கலர் மீனெல்லாம் இருக்குது அதெல்லாம் புள்ளைகளுக்கு நல்ல பாக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் சந்தோஷமா இருந்தது அந்த நேரத்தில் கூட வந்துருக்கிறாங்க அவங்களோட பேசிருக்கிறேன் பழகிருக்குறேன் அவங்க கேட்பாங்க இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் எப்போ ஆரம்பித்தாங்க நீங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களான்னு சொல்லி அப்புறம் நாங்கள் நாங்கள் இதுக்கு முன்னாடியும் பாத்துருக்கிறோம் இப்போ இந்த புள்ளைகளுக்காக வந்து பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்குது அப்புறம் மேலே டேமுக்கெல்லாம் ஏறி இருக்கிறோம் அப்புறம் டேம்லேயே எங்களோட வந்தவங்க வருவாங்க அண்ணா நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு இந்த டேமு இது சமாச்சாரம் தெரியுமா அப்படின்னு எப்படி போகிறது எப்படி வர்றது அப்படின்லாம் கேட்பாங்க நான் அப்போ எனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டதுனால அவங்கள வழிகாட்டி கூட்டிட்டும் போயிருக்கிறேன் அப்படியாக அவர்கள் எங்களுக்கு ஒரு உணவை தருவாங்க நாங்களும் அவங்களுக்கு எங்களால் என்ன உணவு இருக்கோ அதை கொடுப்போம் அப்புறம் அந்த ஸ்நாக்ஸு அப்புறம் இந்த பலகாரங்கள் அதெல்லாம் வந்து அப்படியே கலந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்குறோம் அப்படி இருக்கும் பொழுது எங்கேயோ சொந்தபந்தம் இல்லாமல் இனங்கள் அதாவது உறவு முறை இல்லாதவங்களோடு பழகும் பொழுது மிகுந்த சந்தோஷமா இருந்தது அப்படியாக அந்த பொள்ளாச்சி ஆழியார் பகுதியில் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன்